ஆ சொல்லுங்கள் என்ன பிரச்சனை ஓகே ஓகே

ம் ஓகே ஓகே ஓ புது புது மீட்டர் போடா போகிறிங்க வீட்டுக்கு ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ம் ஸ்டார்ட்டிங்கில் வந்துட்டு ஒரு ஃபைவ் தவுசண்ட் வந்துட்டு நீங்கள் பே பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது உங்கள் தெரு என்ன தெரு சொன்னீங்க உங்கள் ஏரியா நேம் என்ன ஓகே ஓகே ஆல்ரெடி அங்கே வந்துட்டு லைன் இருக்குது தானே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே நான் வந்துட்டு நான் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அனுப்புகிறேன் கண்டிப்பாக இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து பார்த்துருவாங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஏரியா அந்த சைடு அந்த லைன் போகிற ரூட்டில் வந்துட்டு ம ட்ரீஸ் எதாவது மட்டும் இருந்தால் அதை க்ளீன் பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் என்னென்னு வந்து பார்க்க சொல்கிறேன் ரெண்டு நாளில் ஓகேம்மா ஆ ஓகே